தாய்மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஆனால் இந்த தமிழே பேசாமல் இங்கிலிஷ் தான் பெரிய ஆங்கில மொழி தான் ரொம்ப பெரிய மொழி ஒரு அதிகமா வேலை கிடைக்கிறதுக்கான மொழி எதுனா ஆங்கிலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தாய்மொழி எதுன்னு பார்த்தோன்னா தமிழ் தான் ஆனால் இந்த தமிழ்நாட்டுலேயே இந்த தாய்மொழியை கற்றுக்காம ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க சரி ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு எதுக்கு இந்த தமிழ்மொழி வழிபாடுக்கான பொங்கல் பண்டிகை இந்த தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க அங்கலாம் ஆங்கில கலாச் ஆங்கில வழி அதையே பார்க்க வேண்டியது தான் எதுக்கு தமிழ கொண்டாடுறாங்க நம்ம தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலாம் தமிழ்னா தமிழ் கலாச்சாரப்படி பெண்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரினா பட்டு புடவ இந்த மாதிரி தான் கட்டிட்டு வருவாங்க ஆண்கள்லாம் வேஷ்டி சட்டை இந்த மாதிரி தான் போட்டு வருவாங்க ஒரு பொங்கலுக்குன்னா காளு மாடு மாடு அனைத்துக்கும் வந்து நல்லா பொங்கல் வச்சு இந்த மாதிரி கொண்டாடுவோம் புது டிரெஸ்லாம் போட்டு சில போட்டிகளெலாம் வச்சு கொண்டாடுவோம் இதுதான் தமிழ் தமிழர்களோடய வழக்கமான